அம்மா நாங்கள் லாங்க் ட்ரிப் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்கும் போது எங்கிட்ட ஸ்ப்ளெண்ட்ரு வண்டி தான் இருந்தது அதை வச்சிகிட்டு நான் அவ்வளோ தூரம் போவ முடியாது போகற வழியில நிறையா பிராப்ளம் வரும் வண்டின்றனால வேறு நியூ பைக் எடுக்கலாம்ட்டு அம்மாவோட கேட்டேன் இப்போ நியூவாக வந்தது எமெகா எம்டி வி ஃபிஃப்டின் யா அந்த வண்டி எடுக்கலான்னு வீட்டில வ டிஸ்கஸ் பண்ண அம்மாவோட அம்மாவும் நானும் கலந்து பேசுனோம் சொன்னேன் அம்மாக்கிட்ட இந்தமாதிரிதாம்மா எனக்கு நிறையா ஊருகள்லாம் சுற்றிப் பார்க்கணும் நிறையா இடங்கள் போகணும் ம் பைக் ரைடிங் பைக் டிராவலிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா எனக்கு அந்த வண்டி இருந்தால்தான் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியும் நான் போகணுன்னு நினச்ச இடத்துக்குலாம் போக முடியும் அந்த வண்டி இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா எடத்துக்கும் போகறத்துக்கு வரத்துக்கு எனக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்குன்றனால நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் அம்மாவும் ஓகே ஒன்றும் உன் விருப்பம் என்னவோ அதை பண்ணு உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க இந்த இந்த மாரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுங்க ஏன் லைஃப்பில பைக் எடுக்கறதுக்காண்டி அம்மாக்கிட்ட நான் டிஸ மு அம்மாவும் நானும் பேசி முடிவு எடுத்து ஒரு பைக் எடுத்தோம்